ஹலோ மேம் நீங் மேம் நீங்கள் பழக்கடையில் இருக் இருக்கீங்களா மேம் மேம் எனக்கு ஒரு கிலோ திராட்சை சப்போட்டா அதெல்லாம் டெலிவரி முறையில் வீட்டில் வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்களா மேம் ஆ சரிங்க மேம் எனக்கு வந்து நல்லா ஒரு வாரம் வீண் ஆகாத மாதிரி ஒரு நல்ல திராட்சை ரெண்டு கிலோ திராட்சை சப்போட்டா எல்லாமே ரெண்டு ரெண்டு கிலோ இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான காய் பழமாக வேணும் மேம் எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆமாம் மேம் அக்கா அக்காவுக்கு மேரேஜு அதனால் வரவங்களுக்குலாம் வச்சு கொடுக்கறதுக்காக பு பழங்கள் வாங்கிகிட்டு வர சொன்னாங்க அதுதான் உங்கள் கடையில் நல்லா இருக்கும் விலை கம்மியாகவும் இருக்கும்னு சொன்னாங்க அதனால் தான் மேம் உங்கள் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிணேன் அன்றைக்கு வந்தேன் மேம் உங்கள் கடைக்கு கடை வந்து லாக்காகி இருந்துச்சு சரி வெளில ஃபோன் நம்பர் இருந்துச்சு அதனால் நோட் பண்ணி வச்சுட்டு இப்போது ஃபோன் பண்ணுறேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் திராட்சை நல்லா திராட்சை தான் நிறைய கேட்கறாங்க மேம் வீட்டில் கருப்பு திராட்சை வந்து நல்லா ரெண்டு கிலோ பச்சை திராட்சை ஒரு கிலோ போதும் மேம் அதனால் ஓகே மேம் ஓகே மேம் அதனால் நீங்கள் வந்து பச்சை திராட்சை ஒரு கிலோ போதும் கருப்பு திராட்சை ரெண்டு கிலோ கொடுங்க அது விதை உள்ள திராட்சையாக கொடுங்க மேம் அதுதான் ஆ பிளம்ஸும் கேட்டாங்க மேம் அது ஒரு ரெண்டு கிலோ அது போதும் மேம் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுறேன் மேம் உங்களுக்கு வாட்ஸ்ஆப்பில் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதுக்கு கரெக்டாக அனுப்பி விட்டுருங்க நான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை நான் அனுப்பிடுறேன் மேம் இந்த நம்பர் தானே மேம் ஜிபே ஓகே நான் வாட்ஸ்ஆப்பில் அனுப்புகிறேன் நீங்கள் எவ்வளோன்னு பார் ஓகே மேம் தேங்க் யூ மேம்